இப்போ தோட்டத்தில் வளர பூக்களை என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோன்னா அந்த பூக்களை வந்து ஒன்னு பூக்களை வந்து பூ முளச்சக்கப்பறம் அந்த பூ அது நல் நல்லா இருக்க ஸ்டேஜ் வரும்போது எதுவும் பூ மார்க்கெட்டுக்கோ இல்லை அங்கே ஏதாச்சும் வேற எதாது எக்யூப்மெண்ட்ஸ் சொல்வாங்கல்ல இப்போ ச எடுத்துக்கிட்டோன்னா இப்ப சோப்பு தயாரிக்கறாங்க செம்பருத்தி பூவுல சோப்பு இருக்கு அந்தமாரில்லாம் ஏகப்பட்ட சோப்பு ஃபேஸுக்கு போடுறக்கு க்ரீம்ஸெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதுக்கு கொடுத்துருவோம் அப்படியும் இல்லையா அப்போ கோவிலுக்கு இது இப்போ சாமிக்கு மாலை போடுவாங்கல்ல அந்த மாலைக்கு பூ கொடுப்போம் அந்தமாரி கொடுப்போம் அப்போ பழங்கள் என்ன பண்ணுவோன்னா பழங்கள் வந்து பழங்கள் தனியா மார்க்கெட்டில் இருக்கும் அந்த பழங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதெல்லாம் அழுகிடும் அதை எடுத்துட்டுப் போய் அதை பழங்களாக உற்பத்தி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு இங்கே எதோ ஒரு ஊருகளுக்கெல்லாம் கொடுத்து அது அதை வந்து சே சேல்ஸ் பண்ணிடுவோம் பழங்கள் வந்து எப்புடின்னா அதை வாழ்க்கையில் அதை வந்து இது புதுசாக பழம் வந்து ஃப்ரெஷ்ஷா வேணும்னா அதை அதுக்குத் தனியா ரேட் கொடுப்பாங்க அது எல்லாருமே வெயிட்டு எடை கணக்கு மட்டுந்தான் எடந்தான் எடை எடை கணக்கு போட்டு தான் பழங்களே பழமே இப்போ ஒரு ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிளில் ஒரு கிலோ வந்து இரநூறுவா விற்குது அதே சின்ன ஆப்பிள் நூறுபாக்கு விற்கும் அதேமாதிரிதான் கான்செப்ட்டு பூவும் அதேதான் பழங்களும் அப்படித்தான்